பத்து அஞ்சு தொண்ணுாற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து பதினொன்று மூணு நாலு ரெண்டாயிரத்து பதினாலு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து பத்து